ஆ ஒரு டூ இயர்ஸாக இருக்குது மேம் இங்கே ஆ இந்த ஷாப் டூ இயர்ஸாக இருக்குது மேம் நீங்கள் இங்கே வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸ்ஸுமே ப்ராண்டட் அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாம் இருக்குது மேம் நீங்கள் வேணுனா ஒரு வாட்டி செக் பண்ணிப்பாருங்கள் இங்கேலாம் நாங்கள் எந்த லோக்கல் ப்ராண்டும் இங்கே விற்கிறது இல்லை எல்லாம் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் மேம் மற்ற கடைங்க மாதிரி எங்கள் கடையும் கம்பேர் பண்ணிப்பார்த்தா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அவைளபிலா இருக்குது மேம் நாங்கள் டீலர்ஸ் கிட்டேயே ஸ்ட்ரைட்டாக பேசி கன்வின்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸஸ்ஸும் இருக்குது நீங்கள் வேணுனா அதை லிஸ்ட் லிஸ்ட் இருக்குது அதை பாருங்கள்

ஆ இருக்குது மேம் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்கு தனி தனி செக்சன் வைஸ் இருக்குது மேம் உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு வேணுனா நீங்கள் அதை கூட நீங்கள் சொல்லலாம் மேம்

மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கும் காம்மினேஷன் மாதிரி ஒன்று கிரீம் இருக்குது மேம் ஃபேஸ் வாஷ்ஷுன்ட்டு அது தனி செக்சனில் இருக்குது ஆ ஃபவுண்டேசன் மாதிரி இல்லை மேம் ஃபேஸ் வாஷ் நார்மல் மாய்சரைஸர் கிரீம் அந்த மாதிரி இருக்குது மேம் அதுக்கேற்ற ரிலேட்டடாக நீங்கள் என்ன அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபவுண்டேசன் தனி மேக்கப் கிட் நிறையா இருக்குது மேம் ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் அது ஆஃபர் எங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இருக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக மற்ற கடைங்களோடு எங்களை கம்பர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் மேம் இருக்குது ஆஃபர்ஸ் ஒரு உங்களுக்கு மற்ற கடையில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுனா எங்கள் கடையிலலாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் ஆஃபர் தருவாங்க மேம் யா ஆ ஆ இருக்கு இங்கே எல்லா வகையான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் இருக்குது மேம் ஸ்கின் ஸ்கின்னுக்குனா மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சருனு ஒரு தனி வகை இருக்குது மேம் மேக்கப்புக்கு ஃபவுண்டேசன் க்ளென்சர் இன்னும் நிறைய வகை தனி வகை இருக்குது மேம் அண்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ்க்குனா நீங்கள் பார்க்குற விஷயம் சென்ட்டு சோப்பு எல்லாம் தனி தனி விஷயம் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க

கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் மேம் கண்டிப்பாக கிடையாது மேம் இல்லை நீங்கள் பானிக்கே ஆக மாட்டீங்க நீங்கள் நீங்கள் ஷாக் தான் ஆவிங்க இந்த மாதிரி ஷாப்பில் வாங்கியிருக்கேன் நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் வாங்குவீங்க கண்டிப்பாக இந்த கடையில் வந்து கண்டிப்பா ஆ இருக்குது மேம் அதுவும் ஃபிரீ தான் உங்களுக்கு ம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக வாங்குனீங்கனா உங்களுக்கு ஃபிரீ டெலிவரியாக இருக்கும் மேம் உங்களுக்கு கிட்டே அட்ரஸ் சொன்னிங்கனா வித்தின் ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் மேம்

சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ம் பேமெண்ட் நீங்கள் நீங்கள் ஆட்ரு பண்ண சொல்லயே உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் இங்கே எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு இருக்கும் அந்த லிஸ்ட்லேயே நீங்கள் என்னென்ன வேணும்னு செலக்ட் பண்ணி அங்கேயே காசு பில் கவுண்ட்டரில் காசு கொடுத்தீங்கனா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வீட்டு அட்ரஸில் வந்துடும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ